நாங்கள் எங்கள் விருந்தினர்களை எப்படி நடத்துகிறோம் அப்படினா எங்கள் வீட்டுக்கு எப்பொழுதுமே வந்து சொந்தக்காரங்க அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் சொந்தத்தில்வந்து பார்த்தீங்கனா எங்களுக்குனு நாலு தாய்மாமன்கள் இருக்கிறாங்க அவங்களோட பிள்ளைங்க அவங்களோடைய மனைவிகள் இதுமாரி நிறையா பிள்ளைங்க இருக்குறாங்க இப்போ எங்க எங்கள் சொந்தத்தில் வந்து எங்களோடய அம்மா தான் ஒரே பொண்ணு அப்படிங்குறதுனாலையும் நாலு தாய்மாமங்குதுறனாலையும் நாங்கள் எப்பொழுதுமே வந்து ஒன்றா தான் இருப்போம் எங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்தது கிடையாது இப்போ எப்போயாவுது வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னடியே கால் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாலே நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே தயார் ஆகிடுவோம் வீட்டில் எதாவது சாமாங்கள் இல்லை எதாவது மளிகை சாமான் இல்லை அரிசி இல்லை காய்கறி இல்லை வீடு சுத்தமாக இல்லைனாகூட அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்க சொல்லிவிட்டாங்கனா நாங்கள் அன்னிக்கி சுத்தமாக வீட்டை வச்சுருப்போம் காய்கறி இல்லனா வாய்ன்டு வந்து வச்சிருப்போம் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் இல்லைனா மளிகை சாமான் இதை மாதிரி எல்லா பொருளுமே வாய்ன்ட்டு வந்து வச்சுருப்போம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்கனு சொல்லி உட்கார வச்சு முதலில் அவங்களுக்கு டீ போட்டு கூட நம்ம ரெண்டாவது தான் ரெண்டாம் பச்சம் தான் கொடுக்கறது மொதலில் வந்து உக்காந்தஉடனே அவங்களுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் அவங்கள வந்து நம்ம சோஃபா கிடக்கு சேர் இருக்குனால் அவங்கள மேலே உக்கார வச்சிட்டு நம்ம தான் தரையில் உக்காரணுமே தவிர அவங்கள தரையில் உக்கார வைக்கவே கூடாது ஏன்னா அவங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்க விருந்தினர்கள் அப்படிங்குறதுனால் அவங்கள நம்ம வந்து ரொம்ப கேவலமாலாம் நடத்தக்கூடாது அப்படிங்குறதுனாலேயும் அவங்கள அவங்க வந்து மேலே தான் உக்கார வைக்கணும் தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லோருக்கும் கொடுக்குணும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கு அப்றந்தான் நம்ம போய் டீயே போடணும் டீ போட்டு எல்லோருக்குமே சரிக்கு சமமாக கொடுக்குணும் டீ போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே யாருக்காது ஏதாவது சுகர் இருக்கா அப்படின்னுங்கறத வேறே யாருக்கிட்டேயாது கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு தான் அவுங்களுக்கு ஜீனி நிறையா போடலாம்மா இல்லை கொஞ்சமாக போடலாம்மா அப்படின்னுங்குறத நம்ம வந்து டீ போட்டு அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனா அவங்க ஏதாவது ட்ரெஸு எடுத்துட்டு வரல அப்படினாலும் கூட நம்ம தயங்காமல் நம்மளோடை ட்ரெஸை எடுத்து இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குணும் அவங்க வந்து உக்காந்து கொஞ்ச நேரத்துலேயே சமைக்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர சாப்பிட்றீங்களா அப்படினு கேள்வியே கேட்கவே கூடாது நம்ம அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே சமைத்து ரெடியாக வச்சு உக்கார வச்சு வாழை இலையில தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து விருந்து வந்து வைக்கணுமே அது யாராக இருந்தாலும் சரி வீடு தேடி வந்துட்டாங்க அப்படினா நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு அவங்க வந்து சமைத்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குணும் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது சமைக்கும் போது நான் எந்தமாதிரியான சாப்பாடுலாம் ச சமைத்து அவங்களுக்கு கொடுக்கணுனு நினைக்கிறேனா ஃபர்ஸ்டு வந்து பிரியாணி தான் ஏன்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன நிறையா சாமாங்களும் எடுக்கமுடியாது அதில் இப்போது ஒரு இட்லியே சுட்டு வைக்கிறோனால் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சட்னி கேட்பாங்க இப்போ சில பேர் வந்து தேங்காய் சட்னி கேட்பாங்க சில பேர் கார சட்னி கேட்பாங்க சில பேர் சாம்பார் கேட்பாங்க இல்லை பொடி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிறையா இருக்கிற ஐட்டமாக இருந்ததுனால் நான் வந்து சமைத்து கொடுக்க மாட்டேன் ஒரே இதாக இருக்கணும் அதாவது சாப்பாடு வைக்கணும் குழம்பு வைக்கணும் தொட்டுக்க வைக்கணும் சரியாப்போச்சு அப்படி தான் இருக்கணுமே அதனால நான் அதிகமாக என்ன மாதிரியான சமையலுக்குலாம் உதவி பண்ணுவேன் அப்படினா பிரியாணி தான் அது வந்து காய்கறி அரிஞ்சு கொடுக்குணுமா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் எதாவது கறி அலசி கொடுக்கணுனா கறி அலசி கொடுக்கறது கொத்தமல்லி கருவப்பில உருவி கொடுக்கறது அரிசி களஞ்சு வைக்கிறது இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லாட்டி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் அவங்களுக்கு வேலை செய்யவுமே விட கூடாது வீட்டில் உள்ளவங்க தான் செய்யணும் நம்ம அந்த மாதிரி வெளில யாருக்காவது வேலைக்கு போகணும் செஞ்சு கொடுக்குணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம போய் உட்காந்து தான் நம்ம உட்காந்தும் இருக்கக்கூடாது கொடுங்க உங்களுக்கு எதாவது நான் உதவி செய்யட்டுமா அப்படினு கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குணும் அவங்க நம்ம் முழு வேலையுமே கூட செய்ய வேணாம் நம்ம போயிட்டு அங்கே எதாவது குழம்பு வைக்கிறாங்க அப்படினா கொடுங்க நான் வெங்காயம் வெட்டி தரேன் கொடுங்க நான் காய் அலசிவந்து கொடுக்குறேன் அப்படின் சொல்கிறது ஒரு சின்ன உதவி அப்படின்னு நம்ம செய்கிறதுனால ஒன்றும் நம்மளுக்கு ஆகிட போகிறது இல்லை அதனால் நான் அந்த மாதிரியான அந்த பிரியாணி இந்த மாதிரி உணவுகள்லாம் எனக்கு சமைத்து கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒன்று அப்படிங்குறதுனாலேயும் எனக்கு இந்த மாதிரியான உணவுகள்லாம் சமைத்து கொடுக்குறதுக்கு பிடிக்கும்